நாங்கள் போய்விட்டு கடையில் போய்விட்டு காமதேனு கடையில் ஒரு டேபுளும் சேரும் வாங்கினோம் வீட்டில பசங்களுக்கு சாப்புடுறதுக்கு டேபிள் சேர் எல்லா வேணுன்னு சொல்லிவிட்டு பார்த்தாக்கா அந்த டேபுள் சேரு நல்லாவே இல்லை பிடிக்கலனிட்டு நாங்கள் வேறு கடைக்கு போய் வாங்கினோம் வேறு கடையில் போய் பார்த்திங்கனா அங்கேயே போய் வாங்கிகிட்டு வந்தோம் வாங்கிகிட்டு வந்து எல்லாம் போட்டு உக்காந்து சாப்பிட்டாங்க பல் பார்த்தா செஞ்சாங்க அப்புறோம் பார்த்தானா இப்போ அங்கங்கேயே கொஞ்ச கொஞ்ச வெடிஞ்சு இருக்குது பார்த்தாக்கா சரி இல்லை அது பார்த்துட்டு எல்லா என்னா வெடிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பொம்டி அடிச்சிட்டுருந்தாங்க அப்புறோம் பார்த்தாக்கா அங்கங்கே அந்த நெட்டு போல்ட்டெல்லாம் இதாயிடுச்சு அதனால அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்ச கூட எங்களுக்கு பிடிக்கல அது வாங்குனது எதுவுமே சரில்ல அங்கே அதனால ரொம்ப இதாக பேஜாராக போச்சு எங்களுக்கு அது வாங்கிட்டு இந்த மாதிரி ஆயிப்போச்சே என்னாடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெஜாராக போச்சு எங்களுக்கு